ஹலோ சார் இது அண்ணா நகரில் இருக்கிற சக்தி ஹோட்டலுங்களா வணக்கம் வர சனிக்கிழம நாங்கள் குடும்பத்தோடய நைட் டின்னர் சாப்புடுறதுக்காக உங்கள் ஹோட்டல்க்கு வரதா இருக்கோம் சனிக்கிழம நான்வெஜ் அவைலபுளா ஓகேங்க சார் எந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவைலபுள் உங்கள் ஹோட்டலில் ஓகேங்க சார் ஆ அஞ்சு பேரு கொண்ட டேபுளு வந்து புக் பண்ணுற மாதிரி சலுகைகள் உங்கள் ஹோட்டலில் இருக்குதுதா இருக்குதுங்களா ஓகேங்க சார் அப்போ சனிக்கெ வர்ர சனிக்கிழம அஞ்சு பேர் டேபிள் ம்